பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பன்னெரெண்டு பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெரெண்டு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரம்